நான் வந்து சத்யா ஷோரூமில் வந்து ஃப்ரிட்ஜு வாங்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு ரொம்ப நாளாகவே எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டிருந்தேன் அவங்க வந்து நம்ம நேற்று வந்து என்னோட பர்த்து டே அப்படின்றதுனால நீ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டிருந்த ஃப்ரிட்ஜு வந்து நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி இருந்தாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஷோரூமுக்கு போயிட்டு நாங்கள் எங்களுக்கு நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒன் வீக் முன்னாடியே எனக்கு பிடிச்ச கலரில் நான் கேட்ட டிசைனில் எல்லாமே அவர் ஆட்ரு கொடுத்து வந்திருக்காரு அது தான் எனக்கு என் பர்த்து டே அதுவுமாக பெரிய சர்ப்ரைஸ்ஸே அதே மாரியே அவங்க அந்த டூ டேய்ஸில் வந்து ஆட்ரு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அந்த ஃபிரிட்ஜு பார்க்கும்போது எனக்கு நான் கேட்ட மாடல் டிசைன் எல்லாமே இருக்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்சாகவும் இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்ததுமே அந்த ஃப்ரிட்ஜ்ஜை வாங்கிடணும் அப்படியென்ற மாதிரியான ஆசை வந்து எல்லாேருக்குமே வந்துடும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே பார்த்ததுமே அந்த ஆசை வந்துடும் நான் வந்து அந்த ஃப்ரிட்ஜ்ஜை வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஓப்பன் பண்ணுற கைப்பிடியே வந்து ரொம்ப டிசைன்னாக மாடலாக இருந்துச்சு ரொம்ப அந்த ஷேப் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது அதே போலவே கீழே வெஜிட்டேபிள்ஸ் ஆனியன்யெஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கிற இடமு வந்து அந்த ஓப்பன் பண்ணுற இடம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அதை அப்படி ஓப்பன் பண்ணும்போது அந்த ஷேப்பெலாம் இருக்குமெல ஃப்ரிட்ஜு ஷேப் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறத்துக்கு அழகாக இருந்தது அப்புறம் உள்ர உள்ளாரா பார்த்தா அந்த சைடில் பாட்டில்ஸெலாம் வாட்டர் கேனு பாட்டில்ஸெலாம் வச்சுக்கிற இடத்துல வந்து அந்த கீழே விழுகாமல் இருக்கிறத்துக்கு வந்து சைடில் வச்சுருப்பாங்கள அது எல்லாமே வந்து இப்போது சில நான் பார்த்த ஃப்ரிட்ஜுயெலாம் வந்து ஒய்ட் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் பார்த்த ஃப்ரிட்ஜில் வந்து சாண்டில் அந்த மாதிரி சாண்டில் எல்லோவ் கலந்த மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருந்தாங்க நான் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து அந்த மாதிரி பார்த்ததே இல்லை அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி கண்ணாடி அதில் உள்ள கண்ணாடி இல்லை ப சாமான்ஸ்லாம் வச்சுக்கிறத்துக்கு வந்து அந்த கண்ணாடி வேறு எதாது நம்ம பொருட்கள் வச்சுக்கிறத்துக்குள்ள அந்த இது எல்லாமே வந்து ஒரு அஞ்சடுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கேற்ற மாதிரி மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நார்மல் கால மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து அட்ஜெஸ்மென்ட்லாம் இருந்துச்சு அது எல்லாமே நார்மல் தான் அது எல்லாமே நல்லா இருந்தது அப்புறம் உள்ளார வந்து அந்த லைட்டிங் கலரெலாம் வந்து நல்லா இருந்துச்சு உள்ளே அது ஓப்பன் பண்ணும் போது அந்த க்ளாஸ் ஓப்பன் பண்ணும் போது நல்ல கூலிங்காக நல்ல சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ரிட்ஜு பார்க்குறத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து எனக்கு வந்து கிஃப்ட்டு ஹாட் பாக்ஸ்ஸு வந்து ஃப்ரிட்ஜுக்கு ஹாட் பாக்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணிணாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ ஹாட் பாக்ஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே எனக்கு அந்த ஃப்ரிட்ஜை பொறுத்தவரைக்கும் அதோட கலரே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் பர்த்து டே அதுவுமாக எனக்கு ஃப்ரிட்ஜு கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னால் வந்து அதை மறக்கவும் முடியாது பர்த் டே அதுவும் அந்த ஃப்ரிட்ஜு வாங்கினோம் அதுவும் சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கிவிட்டோம் நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஆன்லைனில் பார்த்த மாதிரியே உள்ள ஃபிரிட்ஜை வாங்கிவிட்டோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னால் ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி சூப்பராக இருந்ததுதான் அதனால வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சிருச்சி